எங்களுடைய மாநிலம் வந்து தமிழ்நாடு எங்களுடைய கலாச்சாரம் பாரம்பரிய உடை அப்படின்னு பார்த்தம்னா எந்த மாதிரியான உடைகளை வந்து நாங்கள் அணிஞ்சிப்போம் அப்படினா நாங்கள் வந்து அதிகமாக வந்து புடவையை தான் அதிகமாக அணிஞ்சிப்போம் ஏன்னா புடவைகள் அப்படின்னு பார்த்தாலே அது ஒரு திருமணமாக இருக்கட்டும் இல்லை எதாவது ஒரு திருவிழா இருக்கட்டும் இல்லை வந்து எதாவது ஒரு பண்டிகையாக ஒரு திருமணம் இந்த எதாவது ஒரு விழா இருந்துது அப்படினா இந்த மாதிரியான சில விழாக்களுக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா நல்லா வந்து ஒரு பட்டுப் புடவைய வந்து அணிஞ்சிப்பாங்க பட்டுப் புடவ கட்டிக்கிட்டு நிறைய தங்க நகைகளையும் கை நிறைய வந்து கண்ணாடி வளையல்களையும் அணிஞ்சிப்பாங்க இது வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடியது இப்போ எங்கள் தமிழ்நாட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படினா நிறைய விதமான ஊர்கள் இருக்கு ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு விதமான ஆடைகளை வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஆடைகள் வந்து பார்க்கும் போதே வந்து ஒரு அம்மன் ஒரு ஒரு கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த ஆடையில வந்து இந்த ஆடை வடிவமைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படினா கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படினா ஒரு திருமணம் நடக்குது அப்படினா அவங்க வந்து ஒரு சந்தன கலரில் இருக்ககூடிய ஒரு புடவைய அணிஞ்சிப்பாங்க அந்த பெண்கள் வந்து கழுத்து நிறைய வந்து தங்க நகைகள் அணிஞ்சிப்பாங்க இந்த மாதிரியான புடவைகள் அணிஞ்சிக்கிட்டு தான் அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க அவங்களுடைய திருமணமே வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரியான நகைகள் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து தாலி வந்து அணிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு தங்க செயினை தான் வந்து தாலியாக வந்து அணிஞ்சிப்பாங்க இது வந்து கேரளாவில் இருக்குக்கூடியது அதே போல் எங்கள் ஊர் அப்டின்னு எடுத்துக்கிட்டம்னா எங்கள் ஊரில் வந்து சுடிதார் அணிஞ்சிப்போம் அதே போல் லெக்கின்ஸு பாவாடதாவணி இதெல்லாம் வந்து அதிகமாக நாங்கள் அணிஞ்சிக்க கூடிய ஒரு ஒரு பகுதியாக இருக்கு எங்கள் பகுதியில பார்த்தீங்க அப்படினா எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல் புடவய அணிஞ்சிக்கிறது தான் முறை அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படினா ஒரு ஒரு காலேஜில் வந்து வேலை செய்யறோம் அப்படினா அந்த வேலைக்கு போகும் போது கூட புடவை அணிஞ்சிகிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய மரபுகளாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு அதே போல் புடவை அணிஞ்சோம் அப்படினாவே அது வந்து ஒரு அழகான ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வரும் அதுக்கேற்ற மாதிரியான ப்லௌஸு ப்லௌஸு அப்படின்னு பார்த்தம்னா ஜாக்கெட்டு நாங்கள் வந்து ஜாக்கெட்டும் அழகாக அம அணிஞ்சிப்போம் இந்த ஜ இந்த இந்த ஜாக்கெட்டில் பார்த்தீங்க அப்படினா கல் வச்சி அதாவது கல் வச்சி பதிக்கிற மாதிரியான முறைகளில் வந்து தச்சுப்போம் அதுவும் இல்லாமல் இந்த ஆரியா வொர்க்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆரியா முறைகள் அதாவது சில மணிகளை வந்து அந்த துணியில கோர்த்து அதன் பிறகு அந்த ஜாக்கெட்டை வந்து தைச்சி போடக்கூடிய ஒரு முறைகளும் வந்து எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குஜராத்தி அப்படின்னு பார்த்தீங்கனா குஜராத்தில் சில பேர் வந்து பாவாடை அணிகிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் எங்கள் உடைகள் வந்து புடவ கட்டிக்கிறது தாவணி பாவாடை அணிஞ்சிக்குறது ஏன் வந்து எங்களுடைய உடைகளில் வந்து இந்த பேன்ட் அணியிறதோ இல்லை லேகின்ஸ்ஸு இதல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கனா அந்த காலத்துலல்லாம் வந்து பெண்கள் வந்து பூப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படினா அவங்க வந்து பாவாடை தாவணி தான் கட்டிக்கணும் அதே போல் சின்ன குழந்தையா இருந்தால் கூட ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு வயசுக்கு வந்துவிட்டாங்க வந்துவிட்டாங்கனாலே அவங்க வந்து பாவாடை தாவணி தான் அணிய சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படினா நிறைய பெண்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்குற ஒரு சூழல் வந்து ஏற்படுது இந்த குழந்தை இல்லாத தன்மை எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கனா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து டைட்டாக இருக்க கூடிய ரொம்ப காற்தோட்டமே இல்லாத அந்த நம்பளுடைய பிறப்புறுப்பு பகுதி காற்தோட்டமே இல்லாமல் இருக்க கூடிய ஒரு சூழலில் அந்த இறுக்கமான உடைகளை வந்து அணிஞ்சிக்கிறாங்க அந்த மாதிரி அணிஞ்சிக்கிறதுனால அவங்களால வந்து அந்த அந்த ஒரு பகுதிக்கு வந்து சில பாதிப்பு ஏற்படுது அதனால தான் சில பெண்களுக்கு வந்து குழந்தை இல்லா தன்மை எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அதனால் தான் அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து சொல்லி வச்சாங்க பாருங்கள் எதுக்காக அப்படினா பாவாடை தாவணி அணிஞ்சிட்டாங்க அப்படினா அதாவது அந்த பகுதிக்கு வந்து காற்தோட்ட தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் போது தான் அவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து குழந்த பன்னெண்டு குழந்தைங்கல்லாம் வந்து பெற்றுக்க கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நம்மளுடைய தமிழர்கள் வந்து அந்த மாதிரியான அந்த காலத்தில் கலாச்சார உடைகள் அப்படின்னு பார்க்கும் போது இந்த உடைகளை வந்து அணிஞ்சிக்கிட்டாங்க அதே போல் நம்மளுடைய பெண்கள் வந்து கழுத்தில் வந்து தங்க நகைகள் அணிஞ்சிக்கிறாங்க அதே போல் காலில் வந்து வெள்ளியால் செஞ்ச மெட்டிகளையும் கொலுசையும் வந்து அணிஞ்சிக்கிறாங்க எதுக்காக கொலுசு போட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொலுசு வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிர தன்மை வாய்ந்தது இதனால உடலில் வந்து நரம்புகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது அதனால தான் வந்து பெண்கள் வந்து நம்ம காலில் வந்து பெரு விரலுக்கு பக்கத்து விரலில் வந்து மெட்டி அணிஞ்சிப்பாங்க மெட்டி அணிஞ்சிக்குறாங்க அப்படினா அந்த ரெண்டாவது விரல்ல இருக்க கூடிய நரம்புகள் வந்து நம்ப கர்ப்பப்பையோட இணைஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் அந்த மெட்டி அப்படிங்குறது ஒரு போட கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய தமிழர்கள் வந்து அதுவும் வந்து நகைகளில் வந்து சொல்லி இருக்காங்க அதனால தான் தாலி தாலி வந்து தங்க தங்கத்தால் ஆன தாலியை தான் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்து அணிஞ்சிருக்காங்க இது வந்து நம்பளுடைய பாரம்பரியமான உடை ஆடை நகைகள் அப்படிங்குறது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன்